ஹலோ ஸ்விக்கிங்களா எனக்கு பீஸ்ஸா ரெண்டு பார்செல் வேணும்ங்க ஆமாங்க எங்கள் எங்கள் அட்ரெஸ் சொல்லிடுறேன் நீங்கள் கொண்டு வந்து கொடுத்துருவீங்களா எங்கள் ஊர் பார்த்திங்கனா ஏலூர் ஏலூர் வந்திங்கனா கரெக்டா பஸ் ஸ்டாப்லேருந்து மெயின் ரோட்டுலேருந்து பார்த்திங்கனா ரைட் சைடு ரெண்டு கட்டு போகும் அதில் ஃபஸ்ட் கட்லேயே ரைட் சைட் வந்திங்கனா ஒரு கோவில் இருக்கும் ஈஸ்வரர் கோவிலு அதிலேருந்து அப்டியே லெஃப்ட் எடுத்திங்கனா உள்ளே மொத்தம் அஞ்சு வீடு இருக்கும்ங்க அதில் ரெண்டு வீடு தள்ளி மூணாவது வீடு எங்கள் வீடாக இருக்கும்ங்க டோர் நம்பர் இருபத்தி ஒன்றுங்க எப்போ கொண்டு வந்து தருவீங்க ஓ டென் மினிட்ஸ் ஆகுங்களா சரி ஓகே எனக்கு டோர் டெலிவரி பண்ணிடுங்க சரி வச்சிடுறங்க